ம் சொல் அம்மா ஆமாம்மா சொல்லுங்கள் என்னம்மா வேணும்

சரிம்மா ம் சரி சரி ஓகேம்மா ஒரு ஃபை தௌசண்ட் ஆகும்மா ஓகேங்களா ஃபை தௌசண்ட் ஆகும்மா ஆ ஆ சரி இது நிறையா வாங்கலாம் நம்ம கடையில் கொஞ்சம் குவான்டிட்டி குவாலிட்டிலாம் கரெக்டா இருக்கும்மா சாப்பிட்டுட்டு பாருங்க அப்புறம் சொல்லுங்கள் ம் டேஸ்ட்லாம் சொல்லுங்கம்மா பேக்கிங்லாம் அதெல்லாம் கரெக்டாக பர்ஃபக்ட்டா வந்துடும்மா அதுக்கு ம் பிரியாணிக்கு எப்பவும் வைக்கிறமாதிரிதாம்மா ரைத்தா அதோடு ஒரு ப்ரெட் அல்வா ஒன்று வரும் அப்புறம் உங்களுக்கு க்ரேவி வந்துடும் அதுக்கூடவே

பதினொரு மணிக்கெலாம் இப்போ மார்னிங்கா மார்னிங்கே வந்துடணுமாம்மா ஓகே ஓகேம்மா சரி உங்கள் அட்ரஸ்லாம் கரெக்டாக கரெக்டாக கொடுத்துருங்க அட்வான்ஸ் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ம் சரிம்மா

ஓகேம்மா சரி ஓகேம்மா நோட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வந்துடும் அந்த அட்வான்ஸ் மட்டும் சொல்வாங்கள் கொஞ்சம் பே பண்ணிடுங்க ஓகேங்களா ம் ஓகேம்மா